நம்ம வீட்டில் செய்யக்கூடிய பொருள் வந்து நிறையவே இருக்குது தொழில் நான் நிறைய தொழில் இருக்குது ஏன் சொல்கிறன்னா இப்போ சின்ன சின்ன விஷயம்னா கூட ஒரு நாலஞ்சி பேரு சேர்ந்தா கூட ஒரு சாம்பிராணி போடலாம் ஊதுபத்தி தயாரிக்கலாம் ஓகேவாம்மா ஊதுபத்தி தயாரிக்கலாம் சாம்பிராணி போடலாம் மெழுகுவத்தி போடலாம் கூடைங்கள் பின்னுலாம் நல்லா மாடல் மாடல்லாக கூடைங்கள் பின்னலாம் அதே போல மித் டெய்லரிங் வந்து எம்பிராயிடிங் போடலாம் அதே மாதிரி வீட்லேருந்து பூ கட்டலாம் மித் டெய்லரிங் செய்யலாம் டெய்லரிங்னா வி துணி தைக்கிறது அது மட்டும் இல்ல மற்ற எல்லா தொழிலும் நிறைய செய்யக்கூடிய கை தொழில் நிறைய இருக்குது இந்த டிசைன் டிசைனாக அழகழகாக வாஷ் போடலாம் இது இப்படிலாம் நம்ம வந்து வீட்லேருந்து செய்யக்கூடிய எல்லா பொரு வாங்கி செய்யலாம் அதேமாதிரி வெளிய எடுத்துன்னு போயிட்டு விற்கலாம் நாலு பேருக்கு அறிமுகப்படுத்தலாம் நான் இந்த சு இந்த பொருள் நான் செஞ்சிருக்கறேன் இத போயிட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மற்றவங்களுக்கு சொன்னால் பல நு உ வீட்டில் இது செய்கிறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்குது அப்போ நம்ம ஏன் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு தொழில் ஒரு மகளிர் குழு மேல நம்ம ஒரு அக்கறையாக இருந்து அக்கறையாக நம்ம மா செஞ்சி ஒரு அனைத் அனைவரும் சேர்ந்து செஞ்சால் அது ஒரு ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கா இருக்கும் ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம அர்ஜெண்டுக்கு காசு வேணும் அப்படின்னு சொன்னால் இது எடுத்துன்னு போயிட்டு கூட நம்ம ச ஒரு வீட்டுக்கு தேவை சின்ன சின்ன ஒரு பொருட்கள் கூட நம்ம வந்து செ செய்யலாம் என்னென்னா வீட்லேருந்து வளர்க்கலாம் கோழி வளர்க்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம வீட்லேருந்து செய்யக்கூடிய ஒரு இது திறமை தான் ஒரு பத்து கோழி வச்சிருந்தா அதை விற்கலாம் ஏதோ அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சி நம்மளுக்கு எனக்கு நம்மளுக்கு விடாமல் நம்மளுக்கு தேவை அந்த கை கைக்கு வருமானம் செய்யலாம் எல்லாம்